சமையலறையில் கழிப்பறையில் வந்து எலிகள் கரப்பான்கள் வராத இருக்கிறதுக்கு முதல்ல என் வீட்டில் வந்து செல்லப்பிராணியாக நாய் பூனை வளர்க்கணும் அத வளர்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து எலிகளெலாம் வீட்டுக்குள்ளே வராமல் அதுவே பாதி தடுத்துடும் கரப்பான்பூச்சி பூச்சிகள்லாம் வராமல் இருக்கணும் முடிஞ்ச வரைலியும் எப்போயுமே வீட்டை ரொம்ப சுத்தமாக நீட்டாக வச்சுருந்தாவே பூச்சிகள்லாம் வராது சுத்த பத்தாமாக அங்கே வேஸ்ட்டேஜ் பேப்பர்ஸ் அப்புறமா சமையலறையில மீந்துபோகிற அந்த பழங்கள் காய்கள் குப்பைகள் அதெல்லாம் வந்து நாம் வந்து செடிக்கு உரமா போட்டுடணும் வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தா வந்து அது வந்து பூச்சிகள் வரவச்சுரும் அப்பப்போ வந்து அதெல்லாம் வந்து மண்ணில் புதச்சி புதச்சி வச்சு எருவாக பயன்படுத்தி நம்ம செடிக்கு போட்டோம்னால் செடிகள் நல்லாயிருக்கும் அதையும் மீறி வந்து மழை காலத்தில் பூச்சிகள்லாம் வந்துச்சுன்னா துளசி தழையை வந்து அங்கங்கே போட்டு வைக்கலாம் வீட்டில் இப்போது துளசி தழையை போட்டு வச்சுட்டிங்னா பூச்சி வராது வேப்ப இலை அதையும் வந்து ஒன்று ரெண்டு போட்டீங்கனா வந்து அதுக்கும் வந்து அந்த வாசனையால் வந்து பூச்சிகள்லாம் வராமல் இருக்கும் கப் துளசின்னு ஒன்று எங்கள் ஊரில் ஒன்று கிடைக்குது கொசு தொல்லையை வந்து சுத்தமாக உள்ள அதை செடி வீட்டில் இருந் உள்ள வச்சுருந்திங்கனா கொசு சுத்தமாக ஒரு கொசு கூட வீட்டுக்குள்ளே வராது அந்த வாசனைக்கு வந்து அது ஓடிவிடும் ஆ அப்படி ஒரு செடி இருக்குது இதெல்லாம் வந்து நாம் பயன்படுத்திக்கினோம்னா பூச்சி கரப்பான் இதெல்லாம் வராது வீட்டுக்குள்ளே சுத்தமாகவே வரமா பார்த்துக்குலாம் முடிஞ்ச வரைலையும் வீட்டை எப்பையும் நீட்டாக சுத்தமாக கரெட்டாக வச்சுக்கணும் அதாவது தூக்கி சும்மா வேஸ்ட்டாக போடாமல் பிரிச்சு அதை அதை ஒரமாகவோ பேப்பர்ஸ் எல்லாம் வந்து ரீ மறுபடியும் கடைகளுக்கே திரும்பி கொடுக்கம் போது பிளாஸ்டிக்கை வந்து பயன்படுத்தாமல் இருந்தாலே நமக்கு வந்து அதிகமாக பயன்படுத்த பூச்சிகள் வராமல் இருக்கும்